இந்தியாவிலனு எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு இது வந்து விளையும் பஞ்சாபில் எல்லாம் வந்து பார்த்தா கோதுமை இதெல்லாம் வந்து அதிகமாக விளையும் இதே கேரளா சைடு பார்த்தா ரப்பரு இதெல்லாம் வந்து விளஞ்சிட்டு இருக்கும் இதே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா நெல்லு நிறைய வெரைட்டியான நெல்லு அரிசி வகைகள் வந்து விளைகிறோம் அடுத்து வந்து சோளம் இதெல்லாம் வந்து சம்மரில் காட்டனில் வந்து வெயில் நாளில் அதிகமாக உற்பத்தியாகும் விளைச்சலும் நல்லா இருக்கும் அதுக்கு தண்ணீ தேவைப்படாதுன்றதுனால வெயில் காலத்தில் நல்ல விளையும் இன்னொன்று வந்து அப்புறம் தானிய வகைகள் எல்லாம் வந்து நிறையவே தமிழ்நாட்டில் விளையும் வாழை மரங்கள் வந்து இங்கே திருச்சி டிஸ்ட்ரிக்டில் அவ்வளவா இல்லைனாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்தில் வந்து இருக்கும் ஏன்னால் அது வந்து தண்ணி நிறைய இழுக்கும் தண்ணி நிறைய அதுக்கு தேவைப்படும் அதனுடைய விளைச்சலுக்கு வந்து அதனால் வாழை மரம் வந்து நிறைய உற்பத்தி இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு இது சீசன் ஏற்ற மாதிரி காய்கறிகளும் வந்து இருக்கும் கேரட் இதெல்லாம் வந்து நிறைய இடத்தில் விளையும் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விளஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரியே வந்து நிறைய பழ வகைகளும் வந்து ஒவ்வொரு சீசன்னுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழமெலாம் வந்து சம்மர் சீசனு ஆப்பிளெலாம் வந்து காஷ்மீர் இந்த இதெல்லாம் பார்த்த ஆப்பிளு இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது விளஞ்சிட்டு இருக்கும்